ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் யாருமே இல்லைங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் காலேஜ் லைஃப்புன்றது மறக்க முடியாத லைஃப் தான் காலேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த காலேஜ் லைஃப்பை யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு பின்னாடியும் சரி இப்போயும் சரி எல்லாம் யூஸ் ஆகும் காலேஜில் மறக்க முடியாதது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது மறக்க முடியாத சம்பவம் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்னா முரளி சாரை சொல்லுவேன் நிறைய பேர் இருக்காங்கள் ஃபேர்வெல் காலேஜ் ஃபேர்வெல் காலேஜ் ஸ்போட்ஸ் டே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கேங் ஃபைட் எல்லாமே எல்லாம் பற்றியுமே பேசலாம் கேங் ஃபைட்டை சொல்லுவோம் பொண்ணுங்களுக்கு மெயின்னா பொண்ணுங்களுக்காக சண்டை வரும் பொண்ணுக்காக சண்டை வரும் மெயின்னா காலேஜில் அது தான் அதெலாம் மறக்க முடியாத இதாகா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் திடீர்னு ச வேற காலேஜு போகும் போது நம்மளுக்கு ஒரு சரியான ஃபீல் ஆகும் எல்லாமே நம்மளுக்கு கா காலேஜ்லேருந்து காலேஜ் லைஃப்பை நம்ம எவ்வளோ ஜாலியா யூஸ் பண்ணிக்கிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் ஜாலியா இருக்கலாம் அதே த அதே சமயத்தில் காலேஜில் நல்லா படிச்சாலும் நம்ம எப்படி அதில் என்ஜாய் பண்ணிக்கிட்டே படிச்சால் நம்ம பின்னாடி கண்டிப்பாக லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம்